குட் மார்னிங் டாக்ட்ரு ரெண்டு நாளாக தோள் வலியாக இருக்குது ஆ ஆ வெயிட்டெலாம் எதுவும் தூக்குறதில்லை வீட்டு வேலைதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வெயிட்லாம் எதுவும் தூக்கறதில்லை ஆ காய்ச்சல்லாம் இல்லை வலியாக இருக்குது அப்படி கையை ஒரு சைடாக வச்சு படுத்திருக்கறதுனால அதனாலே இது அப்படி இருக்குமோ எப்படி தெரியலையே டாக்ட்ரு ஆ ஆ வெயிட்டெலாம் எதுவும் தூக்கறதில்லை

ஆ ஆ ஆ ஊசி போடுவாங்களா

சரி சரி நான் எப்போ வரவேணும்

சரி சரி ஆ செ சரிங்க